ஆமாங்க சரிங்க செய்வோங்க நல்லா செய்வோம் நாங்கள் நல்லா செய்வோம் எத்தனை ஆளுக்குன்னு சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்க செஞ்சுத் தருவோம் ஐந்நூறு ஆளுக்கு சமைத்துத் தருவோம் ஒரு லட்சம் ரூபா வரும் ஆமா ஐந்நூறு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா இத்தனைக் கூட்டுப் பொரியல் பீன்ஸு பீன்ஸு கேரட் பொரியல் கோஸ் புடலங்கா கூட்டு புளிக்கொழம்பு வெண்டக்காய் போட்டு புளிக்கொழம்பு இது ஆ அதுவும் போட்டு வேணாலும் செஞ்சுத் தரோம் உங்களுக்குப் பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சுத் தரோம் சரிங்க

சரிங்க காளான் பிரியாணி போடலாம் பலாக்காய் பிரியாணி போடலாம் என்ன வேணாலும் செஞ்சுத் தரோம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி சொல்லுங்கள் அது மாதிரி நாங்கள் நல்லா செஞ்சுத் தரோம் சரிங்க சரிங்க சரி என்னைக்குக் கல்யாணம் மூணு நேரங்களா ரெண்டு நேரமா சரிங்க சரிங்க உங்களுக்கு என்ன விதமான காய்கள் வேணுமோ அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாம் நல்லா செஞ்சுத் தரோங்க பரிமாறுறத்துக்கு நாங்களே ஆள் போட்டு செஞ்சுத் தரோங்க ஆ நாங்களே ஆள் போட்டுக்குவோம் ஆ மொத்தத்தில் ஒரு லட்சம் ரூபாக் குள்ளே வரும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே வராது ஆமாம் ஆள் ம் ஆமாங்க சுத்தமான எண்ணெய் தான் கோல்டு வின்னர் தான் இல்லை நீங்கள் அல்லாட்டி என்ன ஆயில் போடணுன்னு சொல்கிறீங்களோ அதே ஆயில் நாங்கள் போட்டு செஞ்சுத் தரோம் சரி நெய் கிச்சடி அரிசிப் போட்டு கொடுத்துர்றோம் சரிங்க அது மாதிரி சமையல் தான் நாங்கள் செஞ்சுத் தருவோம் அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் செஞ்சுத் தரோம் ம் சரிங்க வாங்க பேசிக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைச்சுக்கறதுனாலும் குறைச்சிக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்